ஆ குட் மார்னிங் சார் சார் நான் உங்கள் காலேஜில் ஃபைனல் இயர் ட்ரிபிள்யீ ஸ்டுடென்ட் சார் ஆ சார் ஏன் பேர் ரம்யா சார் ஆ சார் நாங்கள் ஆக்ச்சுலாக இன்டென்ஷிப்புக்காக வந்துவிட்டு பக்கத்தில் என்னென்ஸிக்கு போனோம் சார் அதனால் வந்துவிட்டு உங்களோட பர்மிஷன் கொஞ்சம் வேணும் சார் உங்களோட சைன் வேணுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பெர்மிஷன் க்ராண்ட் பண்ணனும் சார்

ஆ சார் ஒரு அறுபது பேர் போகிறோம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் சார் ஒ உங்கள்ட்டேர்ந்து ஒரு ஒரு மெயில் அனுப்ப சொல்கிறாங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் யெஸ் சார் நான் தான் க்ளாஸ் இன்ச்சார்ஜு சார் எங்களோட ஸ்டாஃப் வந்து சத்யா மேம் வராங்க சார் கூட

ஓகே சார்

ஓகே சார் கண்டிப்பாக சார் சா ஓகே சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் ம் தேங்க் யூ சார்